விளையாட்டு ஒன்று தான் இனம் மதம் மொழி இல்லாமல் ஒருங்கிணைக்குது இது எல்லாம் நகர்ப்புறத்தில் இருந்தும் கிராமப்புறத்தில் விளையாட்டு வீரர்கள் வர்றாங்க அவங்களல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக வழி நடத்துது மனதைரியத்தை கொடுக்குது அவங்களுடைய வாழ்க்கைத்தரம் மேம்படுகிறக்கு விளையாட்டு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் பார்த்திங்கனா இந்த கூட்டு அதாவது இந்த டீம் ஸ்பிரிட்டுனு சொல்லுவாங்க இல்லையா ஒற்றுமை பலப்படுது அதே மாதிரி பார்த்திங்கனா டீம்க்குள்ளே ஒரு சந்தோசம் நிம்மதி வருது ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு உத் உத்வேகம் இதெல்லாம் வந்து இந்த டீமில் இருக்கும் போதுதா வரும் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து போது மற்ற மதத்தையும் நம்ம விரும்பி பார்க்குறோம் பார்க்கும் போது நம்ம ஒரு ஜாதி மதம் பேதம் இல்லாமல் ஒவ்வொரு விளையாட்டையும் ரசிக்கிறோம்